இப்போது வந்து டிவி கேட்ட டிவி கேட்டதுக்கு என் பையன் ஆர்டரு போட்டு டிவி வாங்கிக்கலாப்பான்னா அதை ஆர்டரு போட்டு வாங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் நல்லா இருக்குப்பா நான் அனுப்பிவிட்றேன் டிவி அப்படின்னா அப்பறம் வந்தது பார்த்தோம் ஆனால் டிவி வந்து பார்க்கறபோது அப்படியே இருந்தது ஆனால் நே நேரில போய் வாங்கிறத விட இந்த டிவி வந்து இப்போ பார்க்கையில சவுண்ட் வச்சால் வீடு அதிர்ற மாதிரி நல்லா கேட்குது வீடியோ போட்டாலுமே நல்லா கேட்குது பக்கத்துவீட்டுக்காரரே வந்து என்ன டிவி இப்படி ஓடுது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் வந்து என்னைய கேட்டாங்க நான் வந்து என் பையன் வந்து அனுப்பிச்சிவுட்டான் இந்த இதில் செல்லுல பார்த்துட்டு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு அனுப்பிச்சிவுட்டான் நான் பேசினேன் ஏன்டா நேரில் போய் பார்க்காது இப்படி அனுப்பிச்சிவுட்டுருக்கிறியே எப்புட்றா நம்ம டிவி பார்க்கறது அப்படின்னேன் இல்லைப்பா அருமையாக இருக்குது அப்படினா நான் வந்து போட்டு பார்த்தா பிரமாதமாக இருக்குது நல்ல சவுண்ட் கிடைக்கிது நல்ல எ டு இசட் வந்து எல்லா சேனலும் வந்து அருமையாக கேட்குது வெரி குட்